நாங்கள் வீட்டை துடப்பம் வெச்சு தான் பெருக்கி சுத்தம் பண்ணுவோம் கீழே டைல்ஸு போட்டிருக்கோம் நாங்கள் அதனால் சாணி போட்டு மொழுக மாட்டோம் தண்ணி ஒரு பக்கெட்டில் தண்ணி வெச்சு லைஸால் இல்லைன்னா டெட்டால் கொஞ்சமாக அதில் ஊற்றி மொழுகுவோம் அதுக்கப்புறோம் வெளியில் வாசலில் மட்டும் சாணி போட்டு மொழுகி விடுவோம் சாணி போட்டு மொழுகுனா பாம்பு பூச்சி இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் வாசலில் மட்டும் சாணி போட்டு மொழுகிட்டு வீட்டுக்குள்ளே டைல்ஸில் தண்ணி வெச்சு துடச்சி விட்டிருவோம் இப்படி தான் டெய்லி நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் வீட்டை